இது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிறுமையிலேருந்து நாற்பது அம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோத்தகிரி தாண்டி கிரிமலைன்னு ஒரு ஊர் ஒரு கோயில் இருக்குங்க நாங்கள் வருஷ வருஷம் போகிற கோயில் தான் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கராமர் கோயில் மேலே நின்று நம்ம ஈவினிங் ஒரு த்ரீ ஓ ஃபோர் ஓ க்ளாக் மாதிரி பார்த்தா கிழக்க சூரியன் வந்து மேற்கே அஸ்தமனம் ஆகிறது நம்ம பார்க்கலாம் அது ஒரு அழகான காட்சி மிஸ்ட்டு மறைய மறைய அந்த சூரியனும் அப்படியே வந்து நகர நகர ரொம் ஆகும் அது பார்த்துருக்கேன் மற்றபடி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இடையில இந்த யானை அந்த காட்டெருமைங்க அந்த மயில் இந்த மாதிரி காட்டு விலங்குகள் நிறைய பார்க்கலாம் ம அந்த மயில் வந்து மாலை நேரத்தில் தோகை விரிச்சு ஆடுறது இந்தமாதிரியெல்லாம் இயற்கையான காட்சி நிறைய இருக்குது அந்தமாதிரி தாங்க வேறுலாம் எதுவுமே நமக்கு நினைவுகள் இல்லை ஆமாங்க